என்னோடய திறம அப்படின்னு பார்த்தாக்கா நான் வந்து படிச்சிக்கிட்டே இருக்கும்போது படிச்சிட்டு இருக்கும்போது நிறைய செடிகள் வளர்க்கணும் அதை வந்து பாதுகாத்து அதை பயிர் செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டுருந்தேன் அப்போது வந்து நான் வீட்டு எங்க வீட்டு கொள்ளையிலையே எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதை வந்துட்டு நிறையப் பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு தண்ணீர் விட்டு மண்ணெல்லாம் நல்லா கிளரி விட்டு புதுப்புது மண் கொண்டு வந்து போட்டு உரங்கள்லாம் போட்டு அதில் வந்து நான் செடி வச்சேன் அந்த செடி என்னன்னன்னு பார்த்தாக்கா வெண்டைக்காய் அவரைக்காய் கீரை முளக்கீரை கீரைன்னு சொன்னாக்கா முளக்கீரை அப்புறம் வந்து முள்ளங்கி புடலங்காய் அந்த மாதிரி போட்டு நான் வந்துட்டு பயி பயிர் செஞ்சிட்டிருந்தேன் அதை பயிர் செய்யும்போதுட்டு அதை வ அதை வளர்க்குறத்துக்கே வந்து நிறைய நாள் தேவைப்பட்டுச்சி அது வளர்ந்து அது சாப்பிட்றத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோசமாக இருக்கும் சின்னதாக அதை வந்துட்டு விதையோ இல்லை செடியோ நட்டு வச்சு அதை வளர்க்குற வரையும் அதை பாதுகாத்து அதுக்கு வந்துட்டு தண்ணீர் விட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் நோண்டிட்டு புதுப்புது மண் போட்டு உரங்கள்லாம் நிறைய தெளித்து அது வளர்ந்து அதை பறித்து நான் சாப்பிட்றத்துக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இந்த ரசாயன உரம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் அதெலாம் யூஸ் பண்ணால் நமக்கு கெடுதல் உடம்புக்கு கெடுதல் இப்போல்லாம் ஏகப்பட்டது வருது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நானாக வந்துட்டு நமக்கு நம்ம வீட்டில தேவை நம்ம வீட்டில வந்துட்டு யூஸ் பண்ணாதது யூஸ் பண்ணிட்டு போடுகிறது அந்த மாதிரி நிறைய எடுத்து பயிர் பயிருக்கு வந்துட்டு நான் வந்து உரமாக வந்து தயாரித்து அதில் போட்டேன் ஆட்டாம்புழுக்கைய வந்துட்டு நல்லா ரோட்ல போட்டு அது வந்துட்டு ம வண்டி அதெல்லாம் போட்டு அடிச்சிட்டு அது ரொம்ப மண் தூளாக ஆனதும் அந்த தூளை எடுத்து ஒவ்வொரு செடிக்கிட்டயும் தூரமாக ரவுண்டாக வந்துட்டு போடுவோம் அந்த செடி வந்து இன்னும் பச்சை பச்சேல்னு நல்லா தெளிவு கொடுத்துச்சி அந்த செடியில் உள்ள காய்கள்லாம் பறித்து நம்ம வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில சமச்சிப்போம் இல்லை வந்துட்டு எல்லார் வீட்டுக்கு கொடுப்போம் கொடுக்கும்மோது சும்மா கொடுக்காம பத்துருபாய் இருபதுருபாய் எங்கள் வீட்டில காய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் அதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய திறமைகள்லாம் வளர்த்தேன் வளர்த்திக்கிட்டேந்தான் எனக்கு வந்து ரன்னிங் ரொம்பப் பிடிக்கும் காலையில் நான் வந்துட்டு நாலு மணிக்கு விடிய காலையில் நாலு மணிக்கு எலுந்திரிச்சி ஒரு ரெண்டு கிலோமீட்ரு கிட்டத்தட்ட ஓடிட்டு நல்லா வேர்த்து விட்டதும் ரொம்ப அப்படியே காலு கையெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னால் அப்படிதான் இருக்கும் டெய்லியும் இந்த மாதிரி விடிய காலம்பற நாலு மணிக்கு ஏந்துச்சி ரன்னிங்ல போய்ட்டு வருவேன் அது எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்சேஷனை கொடுக்கும் அந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக ஓடும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டிப்ரசன் இல்லாமல் ரொம்ப திருப்தியாக அந்த நாள் ரொம்ப ஜாலியாக போகும் அதுவும் இல்லாமல் இந்த குண்டெறிதல் அதுவும் நிறையக் கத்துகிட்டேன் குண்டெறிதலுங்கிறது வந்துட்டு ஒருத்த ஒரு என்னோட சீனியர் அக்கா பண்ணிக்கிட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளும் கற்றுக்கலாமே அப்படின்ட்டு அதை கத்துகிட்டேன் கத்துகிட்டு அதில் அந்த கேம்ஸ்லையும் வின் பண்ணி அந்த சர்ட்டிஃபிக்கேட்லாம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் குங்ஃபூ கராத்தே அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சிக்கிறது வந்து நம்ம கையிலதான் இருக்குது யாராவது வந்து நம்மளை வந்து அடிச்சாலோ இல்லை நம்மளை வந்து எதிர்க்க வந்தாலோ நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும்னா அது நம்மக்கிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கராத்தே எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு இப்படிலாந்தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி மையத்துக்கு போய் நானேதான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு குங்ஃபூ கராத்தேலாம் இப்போ வந்து நான் நிறைய சர்ட்டிவிக்கேட் வாங்கியிருக்கேன் சிஎம் ட்ராஃபி அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு ஐம்பது சர்ட்டிவிக்கேட் கிட்டத்தட்ட வச்சிருக்கேன் நிறைய அது மாதிரி வாக்கிங் போகிறது வாக்கிங் போறது காலையில நாலு மணிக்கி எந்ச்சி வாக்கிங் போகிறது அதிலையும் நல்ல ஒரு ப உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் காலைலேருந்தே ஒரு உடற்பயிற்சி மாதிரிதான் அந்த மாதிரி நிறைய கத்துகிட்டு நிறைய வச்சிருக்கேன் ட்ராயிங் ரொம்ப எனக்கு ரொம்பப் பிடிச்சதே ட்ராயிங்தான் ஓவியம் பண்ணுறதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஒருத்தவங்கள பார்த்து அப்படியே வரையணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒன்று நம்ம மனசில் என்ன தோணுது நம்ம எப்படி இமேஜினேஷன் பண்ணி அதை வரைய முடியும் அப்படிங்கிறது ஒன்று இதெல்லாம் என் என்கிட்ட இருந்ததனாலதான் அந்த திறமையெல்லாம் நான் வளர்த்துட்டு அந்த மாதிரி நான் ட்ராயிங் பண்ணி நிறைய வின் பண்ணி நிறைய சர்ட்டிஃபிக்கேட்ஸ் நிறைய கே ப்ரைஸ் அதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் ட்ராயிங்லையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸ்கூல்லையா இருந்தாலும் காலேஜ்லையா இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் நான்தான் வாங்குவேன் அந்த லெவலுக்கு வந்து எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்கள நான் இமேஜினேஷன் பண்ணிட்டேன்னா அதே மாதிரியே நான் அந்த ட்ராயிங் பண்ணிடுவேன் அதில் வந்து நான் திறமை வாய்ந்தது நீ ரொம்ப நல்லா ட்ராயிங் பண்ணுவ எனக்கும் பண்ணிக் கொடு உனக்கும் பண்ணிக் கொடு ஏன் என் தங்கச்சிக்கு பண்ணிக் கொடு என் அண்ணனுக்கு பண்ணிக் கொடுன்னு எங்கள் வீட்டில உள்ள எங்கள் வீட்டில உள்ளவங்களும் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களும் என்னதான் கூப்பிட்டு எனக்கு ட்ராயிங் பண்ணிக் கொடு அப்படின்பாங்க இந்த ட்ராயிங் எனக்கு வரல எனக்கு பண்ணிக் கொடுங்க நீங்கதான் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளையும் இவ்வளோ திறம இருக்கா நம்ம இவ்வளோது வளர்த்திட்டோமா நம்ம இவ்வளோது சர்ட்டிவிக்கேட் வச்சிருக்கோம் அதனால் தான் நம்மளை தேடி வராங்கள் அப்படிங்குற ஒரு சந்தோசமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாமல் நான் எல்லாருக்கும் பண்ணிக் கொடுப்பேன் நான் வந்து எ ஒருத்தவங்கள பாத்து இதெல்லாம் வளர்த்துக்குணும் அப்படிங்கிறதுதான் நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எதுவும் நினக்காம ஒருத்தவங்கள பார்த்தே நம்ம எல்லாத்தையும் வளர்த்துக்கலாம் அது மாதிரிதான் நான் வந்துட்டு என் காலேஜில் எங்கள் சீனியர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்புறம் வந்துட்டு ப்ரதர்ஸு இதெல்லாம் பண்ணுறது வாலிபால் அதுக்கப்புறம் ஃபுட்பால் இதெல்லாம் நான் கத்துகிட்டு நிறைய நான் வந்துட்டு சர்ட்டிவிக்கேட்ஸ் வாங்கியிருக்கேன் சிஎம் ட்ராஃபி லெவல் வரையும் நான் போயிருக்கேன் ட்ராஃபி வரையும் வாங்கியிருக்கேன்

நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திக்காமல் நம்ம வந்து விளையாட்டுலையும் கவனம் செலுத்தி அந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக்கிட்டதுதான் நான் வந்து நிறைய வளர்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி வளர்த்துக்குணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான் நிறைய இந்த மாதிரி வளர்த்துட்டு சிறப்பு வாய்ந்த அவார்டுகளையும் அப்புறம் வந்துட்டு சர்ட்டிவிக்கேட்டையும் நான் வச்சிருக்கேன் அந்தளவுக்கு நான் எங்கே போனாலுமே நீ இதான் விள்ளாண்டு நீ இது விள்ளாடுவியே சூப்பராக அது விள்ளாடுவியே சூப்பராக அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு அப்படியே உள்ளுக்குள்ளே நல்லா சந்தோசமாக இருக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி சர்ட்டிவிக்கேட்ஸ் அவார்ட்ஸ் இதல்லாம் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் எல்லா விளையாட்டிலையுமே ஸ்பாட் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எல்லா விஷயமுமே பிடிக்கும் நீளம் தாண்டுதல்ல வந்துட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸு நீளம் தாண்டுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராக்ட்டிஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் கிட்டத்தட்ட அதை ப்ராக்ட்டிஸ் பண்ணி அதை வின் பண்ணி சர்ட்டிவிக்கேட் வாங்கி வாங்கி வச்சிருக்கேன் இவ்வளவு நான் பண்ணேன் என்னோடய தன்னம்பிக்கை காரணமாக இவ்வளோ திறமையும் நான் வந்து வளர்த்துக் கொண்டேன் அதை வந்து எல்லாரையும் எல்லாரும் இல்லை யார் யார் பண்ணுறாங்க யார் அதில் திறமை வாய்ந்தவங்கள் அவங்கள பார்த்து நானே ஒரு நான் வளர்த்துக்குணுன்னு சொல்லிட்டு நானே அந்த மாரி பண்ணி நானே எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டேன்